கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து தொழிற்பயிற்சியில வந்து தொழில் படிப்பு வந்து ஏகேடி வந்து முதன்மை இடத்துல இருக்கு இன்ஜினியரிங் பொதுவாக படிக்கிறதுக்கு வந்து ஆண்கள் விருப்பப்படுறாங்க கேர்ள்ஸ் பொதுவாக நர்சரி இந்த மாதிரி காலேஜில் சேர்ந்து படிக்கணும்ன்னு ஆசைப்படுறாங்க காலேஜு எல்லாம் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபீஸ் கம்மியாக தான் மாணவர்கள் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கிறவர்ருக்காங்க பணம் கட்டி படிக்கிறவங்க இருக்காங்க ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லாமே நல்லா விடுதி எல்லாம் வசதியாக இருக்கும் இன்னும் இந்த மாதிரி நிறைய நிறைய காலேஜுகள் கள்ளக்குறிச்சியில இருக்கு ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு தனித்தன்மை வாய்ந்து இருக்கும் உதாரணத்துக்கு இப்ப டாக்டர் ஆர்கேஎஸ் காலேஜ் எடுத்தோன்னா அந்த காலேஜில் வந்து அட்டானாமஸ் காலேஜு நல்லா பாடம் நடத்துவாங்க பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கும் அது வந்து ஆர்ட்ஸ் காலேஜு இப்போ ஏகேடி காலேஜ் பார்த்துக்கிட்டின்னா இன்ஜினியரிங் எல்லாம் இருக்காங்க இன்ஜினியரிங் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் ஏகேடி காலேஜில் வந்து ஹாஸ்டல் இந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீ சாப்பாடு நல்லா இருக்கும் இந்த மாதிரி அப்புறோம் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டூடெண்ட்டை என் என்கிரேஜ் பண்ணுவாங்க பாஸ் ஆகி அவங்கள ந ஒரு நல்ல வழிக்கு போய் கொண்டு நிறுத்துவாங்க